தமிழ்மொழி வந்து சிறப்பு அம்சங்கள் மொழி அதில் இலக்கியம் கவிதை நிறையா இருக்கு அதில் வந்து இலக்கியம்னாவே ழா லா ரா இதலாம் நல்லா ஈசியாக கற்றுக்கலாம் ஈசியாகவும் படித்து படிக்கிறதுக்கு சரளமாக இருக்கும் ஒன்னாவதுலேருந்து டுவெல்த்து வரைக்கும் ஈசியாக இலக்கியம்ன்றது வந்து நல்லா படிக்கிறது தான் தமிழ் ரொம்ப இதாக இருக்கும்